தமிழ்மொழில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சின்ன வேர்டா இருக்கட்டும் வாங்க போங்க இந்தமாதிரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி வந்து ஒரு உபசரிப்போடு கேட்கறது ஒரு அன்போடு கேட்கறது ஒரு கோவத்தோடு கேட்கறது இல்லை ஒரு அலுவயா கேட்கறது இந்தமாதிரி எல்லாமே தமிழ்மொழிய வந்து சின்ன சின்ன வேர்ட் வந்து தமிழ்ல தூய தமிழ்ல பேசுறப்போ ஒருமாதிரி நல்லாருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க வாங்க சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து தமிழ்ல சொல்கிறப்ப நல்லாருக்கும் ஆனால் இப்போ உள்ளது எப்படின்னா வாங்கன்றது கூட ஆ வெல்கம் அப்படின்றாங்க ஒரு சாரி அப்படின்றது வந்து எப்படின்னா இங்கிலீஷில் சொன்னால் அது ஒருமாதிரி இங்கிலீஷில் இங்கிலீஷ் கூட ஈஸியாக சாரின்றாங்க ஆனால் அதை வந்து நீங்கள் மன்னிப்புன்னு சொல்லி பாருங்களேன் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்டினு பாருங்களேன் அதை வந்து ஒரு கேவலமாக நினைப்பாங்க சாரின்றது ஈஸியாக ஆ ஓகே ஆ சாரிப்பா தெரியாமல் செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்ட்டு போய்டுவாங்க ஆனால் மன்னிப்புன்றது வந்து அவங்களுக்கு பெரிய இதாக தெரியுது அதனால தமிழில் வந்து நெகட்டிவாவும் சில வேர்ட்கள் வந்து வச்சுருக்காங்க பாசிட்டிவாகவும் சில வேர்ட்கள் வ சில வேர்ட்ஸ்கள்ருக்குது இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் தமிழ அழிக்கிறமாரியே இருக்குது தூய தமிழ்லே பேசுவோம் தூய தமிழே ஃபாலோ பண்ணுவோம்